கல்வி கல்வியறிவு இருக்கிறவங்க எல்லாரும் வந்து கொள்கையை கடைப்பிடிப்பாங்கன்னா பிடிக்கமாட்டாங்க ஆனால் அவங்களுக்கு என்னன்னா கொள்கை இருக்கு எல்லாம் அவங்களுக்கு தெரியும் ஆனால் வந்து எல்லாரும் கடைப்பிடிக்க மாட்டாங்க ஆனால் ஒருசிலபேர் இருக்காங்கதான் எல்லா கொள்கையும் கடைபிடிக்கிறவங்க இருக்காங்க தான் அதுமாதிரி கல்வியறிவு இல்லாதவங்களும் வந்து கொள்கையை கடைப்பிடிக்க மாட்டாங்க அப்படின்றது இல்லை கல்வியறிவு இல்லாத நிறயப்பேரும் கொள்கையெலாம் கடைப்பிடித்து இப்படிதான் வாழணும் அப்படின்ற ஒரு கொள்கையோட வாழ்வாங்க கல்வியறிவு இருக்கிற எல்லாருக்கும் வந்து இப்படிதான் கொள்கை அப்படின்றது தெரியும் ஆனால் நிறையப்பேர் வந்து அந்த கொள்கையை வந்து பின்பற்றமாட்டாங்க இந்த கொள்கையெல்லாம் இருக்குது இந்த கொள்கையெல்லாம் பின்பற்றனும் இதான் அவங்க வாழ்க்கைக்கு நல்லது அப்படின்றது அவங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் ஆனால் ஒருசில பேர் மட்டுந்தான் இப்படிதான் கொள்கையை கடைப்பிடித்து வாழணும் அப்படின்னு வாழ்வாங்க அந்தமாரி வாழ்கிறவங்க வாழ்க்கையில சிறந்தவர்கள் நிறையப்பேர் இருக்காங்க